குட் ஆஃப்டர்நூன் மேம் மேம் என் பேர் ஸ்வேதா மேம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்து வந்திட்டுருக்குறேன் ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு மேம் ஒரு நாளைக்கு எவ்வளவோ மேம் ஆகும் ஊட்டியை சுற்றி பார்க்க ஓகே மேம் எத்தனை இடத்துக்கு மேம் போகலாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜி ஆகுங்களா ஓகே மேம் மேம் இந்த ரூம்ஸெல்லாம் மேம் மேம் எல்லாமே நீங்களே பார்த்துக்குவீங்களா ஓகே ஓகே மேம் இல்லை ஓகே மேம் மேம் ஊட்டியில எ எவ்வளோ இடம் இருக்கு மேம் சுற்றி பார்க்குறமாதிரி ஊட்டியில ஃபேமஸான இடம் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் இதெலாம் போ போயிவிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ நேரம் மேம் ஆகும் ஓகே ஓகே மேம் இப்போ மழ டைம் வேறு ஆயிருச்சு போகலாமா மேம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் எப்போ கிளம்புறேனு உங்களுக்கு கால் பண்ணுறோம் மேம் ஓகே மேம் நான் ஒருத்தி தான் மேம் வர்றேன் அதனால் எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் ட்ராவல் நேம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்